ஆ சொல்லுங்கள்ம்மா ஆமாம்ங்க ஆ சங்கரா மீன் இருக்கு வவ்வால் இருக்கு நெத்திலி ஆ கெண்டை மீன் கெளுத்தி மீன் இருக்கு சீசன் டைமில் கொஞ்சம் முள் இல்லாத மீனாக போடுவோம்மா மற்ற டைமில் வந்து எல்லாமே தான் போடுவோம் உங்களுக்கு எந்த மாதிரி மீன் வேணும் கெ கெண்டை மீன் வந்து ஒரு இரநூறுபா வரும்மா கிலோ அம்மா இப்படி சொல்லுறிங்க கடலில் போய் பிடிச்சிட்டு வர்ணும்ல்லம்மா சரிங்கம்மா உங்களுக்கு எந்த மாதிரி மீன் வேணுன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுறேன் ஏன்னா கடலில் பிடிச்சிட்டு வர மீன்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வராங்க ஏரியில ஏரியில பிடிக்கிற மீனும் இருக்கு அதுவும் ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க அதுக்காக தான் கடல்ல இருந்து டேரெக்டாக நம்மளுக்கு வருது அதனால கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தாம்மா இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் ஆ இறால் வந்து ஒரு நானூறுரூவா வரும் அம்மா குறச்சிக்கிலாம்மா உடனே கடைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதும்மா டெய்லி வந்து நம்பக்கு விடிய காலைலாம் வந்துரும் நாங்கள் ரெகுலராக எங்களுக்கு வரது நாங்கள் பழசு எல்லாம் வச்சி விற்கிறது கிடையாது ஆ கிளீன் பண்ணி வாய்ங்கலாம்மா நீங்கள் மீ மீனை பார்த்துட்டே வாய்ங்கலாம் மீனை பாருங்கள் பிடிச்சிருந்தா வாய்ங்கோங்க ஆ கெளுத்தி ஒரு நூறுரூபா வருங்கம்மா அம்மா எல்லாமே பிடிச்சிட்டு வரது தான் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுன்னு குறச்சி வாங்கிக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் பக்கத்து கடை பக்கத்து கடைனே பேசுறீங்க எனக்கு அந்த மீன் எனக்கு இந்த மீன் பிடிச்சிருக்கு எத்தனை இத்தனை கிலோ வேணுன்னு சொல்லுங்கள் ஓ உங்களுக்கு எவ்வளோ குற பார்த்து பண்ணி தரோம்மா அவ்வளோ குறச்சி தரம் சரி அம்மா வேறு நெய் மீன் எல்லாம் இருக்கு இருக்கு நெய் மீன் நெய் மீன் அது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட வரும்மா இப்போ இந்த நெய் மீன்ம்மா நம்ப நார்மலாக சாப்பிட்ற மீன் மாதிரி கிடையாது நெய் மீன் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அது உடம்புக்கு நல்லது அது சரிங்கம்மா என்னாங்கம்மா நெத்திலி அம்மா மத்திலி கிடையாது நெத்திலி ஆ நூற்றம்பதுருவா தாம்மா கம்மி தான் அது வாய்ங்கலாம் நீங்கள் கடைக்கு வாங்கம்மா கடைக்கு சரிங்கம்மா கடைக்கு வாங்க மீனை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ வாய்ங்கலாம் சரிங்கம்மா வாங்க